இந்த மாதிரி பழைய பொருட்களையோ பழைய காயின்களை ஸ்டாம்புங்களை சேகரித்து வைக்கும் போது நமக்கு கிடைக்கிற மொதல் விஷயம் வந்து பழமை எப்போதும் புதுசானது பழமைக்கு எப்போதும் ஒரு மதிப்பு இருக்கும் ஓல்ட் இஸ் கோல்டுனு சொல்கிற மாதிரி பழமைக்கு எப்போதும் ஒரு தனி மதிப்பு உண்டு அதை நம்ம தெரிஞ்சிக்கிறத்துக்கு மொதல் வாய்ப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா பழைய காயின்ங்கள் ஸ்டம்ப்பு இதலாம் சேகரித்து வைக்கிறது தான் நான் கற்றுகிட்ட மொதல் பாடம் இது தான் எப்போதும் பழைய விஷயங்கள வந்து மதிப்பு அதிகமாக இருக்கும் அதை நம்ம வந்து எப்போதும் உதாசினம் படுத்த கூடாது அது பழசு தான் அப்படின்னு சொல்லிட கூடாது பழசுக்கு போக போக எப்போதும் மதிப்பு கூடிக்கிட்டே போகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷ்யம் அதே மாதிரி பழங்காலத்தில் இருக்கிற பொருட்களை பார்க்கும் போது நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம் அட்வான்ஸ்டாக இருக்கோம் மார்டனாக வளர்ந்துட்டோம் அறிவியல் பூர்வமாக உலகத்தில் வந்து பெரிய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்துவிட்டோம் பட் இருந்தாலும் நம்ம இப்போ செய்கிற செய்ய செய்ய கஷ்டப்படுற சில விஷயங்கள அந்த காலத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்காங்க நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா தஞ்சை பெரிய கோவில்லாம் பாக்கலாம் இப்போ கூட அந்த மாதிரி கோவில்லாம் கட்ட முடியாது பட் அப்போல்லாம் அந்த மாதிரி கோவில கட்டியிருக்காங்க அப்படின்னும் போது பழமையான விஷயங்கள்ல வந்து மிக நுண்ணிய வேலைப்பாடுகள் ரொம்ப ஷார்ப்பாக வேலை செஞ்சு இருக்காங்க அவங்கள மாதிரி தெளிவாக வேலை செய்ய முடியாது ரொம்ப பெரிய புத்திசாலிகளாக இருந்திருக்காங்க அப்போ நம்ம மட்டும்தான் இப்போ புத்திசாலின்னு நினைக்கும் போது அவங்களும் அவங்க கூட இருக்கும் போதே புத்திசாலிகளாக தான் இருந்திருக்காங்க அந்த விஷயங்கள வந்து நம்ம எப்போதும் மறக்க முடியாது அதை மாற்றலாம் முடியாது பழமை ரொம்ப முக்கியம் தான் அதே மாதிரி நம்ம மட்டும்தான் புத்திசாலின்னு நினைக்க கூடாது நமக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள் நம்முடைய மூதாதையர்கள் எல்லோரும் புத்திசாலி தான் அப்படின்ற ரெண்டு விஷயங்கள முக்கியமாக நான் புரிஞ்சிக்கிட்டேன்